இப்போ தமிழ்நாட்டோட வீரக்கலைகள் அதாவது உள்ளூர் கலைகள் தமிழ்நாட்டோட வீரக்கலைகள் அப்படினா சிலம்பாட்டமும் நான் வந்து ஜல்லிக்கட்டும் சிலம்பாட்டமும் தான் வந்துவிட்டு தமிழர்களோட தமிழ்நாட்டோட வீரக்கலைன்னு சொல்கிறோம் இப்போ வீரக்கலை சிலம்பாட்டம் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி வந்துவிட்டு ஒருத்தவங்க எங்கேயாது வெளியில் போகும்போதோ இல்லை அப்போ முன்னாடி காலத்தில் வந்துவிட்டு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சிலம்பாட்டம் கலையை வந்துவிட்டு ஒரு தற்காப் தற்காப்பு கலையாக வந்துவிட்டு எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கேர்ள்ஸும் சரி கேர்ள்ஸும் பாய்ஸும் எல்லாருமே ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய பேர் வந்துவிட்டு சிலம்பாட்டத்தை வந்து ஒரு கலையாக கற்றுக்கமாட்டிக்குறாங்க அதேமாதிரி இப்போ ஜல்லிக்கட்டுங்குறது தமிழர்களோட வீரக்கலை அதுக்கு வந்துவிட்டு ஜல்லிக்கட்டு வந்துவிட்டு நடத்தக்கூடாது ஜல்லிக்கட்டில் வந்துவிட்டு நீங்கள் வந்து மாடுகளை வந்துவிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க அது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கு அதுக்காக ஒரு போராட்டமே நடத்துனாங்க ஆனால் வந்துவிட்டு அதை எல்லாத்தையும் மீறி இப்போ வந்துவிட்டு நம்ப ஜல்லிக்கட்டு வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுர்மண்ட்ல இருந்து ஆர்ட்ரு வாங்கி நம்ப இப்போ பொங்கல் திருவிழா அந்த டைம்மில் வந்துவிட்டு நம்ப ஜல்லிக்கட்டு வந்து நடத்திகிட்டுதான் இருக்கோம் அதேமாதிரி கைவினை கலைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கூடை பின்றது பாய் பாய் வந்துவிட்டு நெய்யிறது அப்புறோம் பாரு கூடை பின்றது பாய் நெய்யிறது அதெல்லாம் வந்துவிட்டு கைவினை கலைஞர்களாகதான் இருக்கு பானை செய்யிறது அதெல்லாம் வந்துவிட்டு கைவினை தொழில் தான் அதில் வந்துவிட்டு எப்படின்னா அதில் வந்துவிட்டு இப்போ அவங்களுக்கான அவங்களுக்கு போதிய போதிய நிதியுதவி வந்து கவர்மெண்ட்லருந்து கிடைக்கமாட்டேகிது இப்போ ரீசெண்டாக வந்துவிட்டு பிரதமர் மோடி அவர்கள் திட்டத்தில் வந்துவிட்டு நிதியுதவி வந்துவிட்டு அலாட் பண்ணி இருக்காங்க அதாவது கைவினை கலைஞர்கள் கூடை பின்றவங்க துணி தைக்கிக்கிறவங்க கட்டுமான தொழில் பண்றவங்க அதில் அது மூலியமாக அதில் அது அவங்களுக்கெல்லாம் வந்துவிட்டு மோடி திட்டத்தில் வந்துவிட்டு நிதி கடன் கடன் வழங்குறது வந்துவிட்டு அலாட் பண்ணி இருக்காங்க அது வந்துவிட்டு நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்கு நிறைய மக்களுக்கு தெரிஞ்சும் இருக்கு அதை வந்து எல்லாருக்குமே தெரியிறமாதிரி பண்ணா நல்லா இருக்கும்